ஹலோ ஆமாங்க சரிங்க

ஆ ஆ இந்த ரெண்டு இடமும் மட்டும் தான் சுற்றி பார்க்கறதுங்ளா இல்லை வேறு எங்கேயாது போகணுங்களா கிருஷ்ணகிரியில் ஆவல்நத்தங்கிற ஒரு இடத்துல கோயில் ஒரு கோயிலிருக்குதுங்க அங்கே போகலாம் அப்புறம் வேறு எங்கே ஆ ஒக்கேனக்கல் போகலாம் அதுவும் கிருஷ்ணகிரிலருந்து பக்கம்தான் ஃபால்ஸ் இருக்குது அந்த மாதிரி இடங்களுக்கு போகலாம் இப்போது கிலோ மீட்டர் வைஸ் தாங்க வ வாங்கிறது காசு ட்ராவல்ஸு இல்லை டேஸில் புக் பண்ணனாலும் ஒரு ஒரு நாளைக்கு இவ்வளோனு புக் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நா

இங்கிருந்து ஒரு ஓழ் ஒரு மணி நேரம் ஆகுமெங்க ஒரு மணி நேரன்னால் போயிட்டு அங்கே ஒரு டேஸ் வைஸில் போக டேஸ் வைஸில் புக் பண்ணிணா ஃபோர் தௌசண்ட் ஆகுமெங்க ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி காமிச்சுட்டு ஈவினிங்கில் கொண்டாந்து விட்டணும் அதாவது மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணிணா ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக்கில் கொண்டாந்து விட்டலாம் அந்த மாதிரி இருந்தால் ஃபோர் தௌசண்ட் ஆகுமெங்க அன்னி அன்னிக்கி விட்டுட்டு அடுத்த நாள் வேண்ணால் அடுத்த நாளுக்கு தனியாக மறுபடியும் புக் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு பார்த்துக்கலாங்க ஆ உங்களுக்கு எப்போ வேணும் வண்டி ஆ சரிங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க ஓ பெரிய பெரிய வேனாக வேணும் ஆ சரிங்க பார்த்துக்கிலாங்க பார்த்துக்கிலாங்க ஓகேங்க புக் பண்ணிக்கலாங்க ஆ ஓகே ஆ கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கற மாதிரி ட்ரைவரு ஸ்பெசிலிடிஸ்ஸோடு வேனு அனுப்புகிறோங்க ஓகேங்க தேங்க் யூ